அப்போது உள்ள காலத்தில் எல்லாம் விவசாயந்தான் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அப்பா எல்லாம் விவசாயந்தான் பண்ணிட்டிருந்தாங்க ஆனால் இப்போது உள்ள காலத்தில் யாரும் விவசாயம் பண்றதில்லை ஏன் அப்படின்னா அப்போது உள்ள காலத்தில் தொழில் வளர்ச்சியும் வளரல தொழில்நுட்பமும் வளரல வெளிப்பழக்கமும் யாருக்கும் கிடயாது படிப்பறிவுலாம் ரொம்ப கம்மிதான் அதனால யாரும் வெவ்வேறு தொழில்கள் செய்யலை ஆனால் இப்போது உள்ள காலத்தில் எல்லாம் படிப்பறிவும் வளர்ந்துட்டு தொழில்நுட்பமும் வளர்ந்துட்டு வெளிப்பழக்கங்களும் அதிகமாக ஆகிட்டு அதனால எல்லாம் எதில் வருமானம் வருமோ அந்த தொழிலை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் விவசாயம் ரொம்ப முக்கியத்துவம் விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் நம்ம விவசாயத்தை மதிக்கிறதே இல்லை ஆனால் எங்கள் எங்கள் ஊர் சைடுலாம் எல்லா விவசாயந்தான் பண்ணுறாங்க திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் டெல்டா பகுதி அப்புறம் கடலூர்லல்லா எல்லாம் விவசாயந்தான் பண்ணிட்டிருக்காங்க ஆனால் வெவ்வேறு ஊர்லல்லாம் விவசாயம் பண்ணுறது இல்லை எல்லாம் வெவ்வேறு தொழில்கள் பண்ணுறாங்க விளைநிலங்களையும் விடமாட்றாங்க அதிலயும் ஃப்ளாட் போட்டு காசுக்கு ஆசைப்பட்டு வித்துடுறாங்க அப்படிலாம் செய்ய கூடாது விவசாயத்தை ஒரு முக்கியத்துவமாக நம்ம எடுத்து பண்ணணும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் விவசாயம் ரொம்ப முக்கியமான ஒன்று உணவு தட்டுப்பாடுனு வந்துட்டுனா விவசாயத்தை நம்பிதான் நம்ம ஒடியாறணும் நமக்கு உணவும் கிடைக்காது நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த நிலம நம்மளுக்கு வரக்கூடாது விவசாயத்தை யாரும் பண்ணாமல் இருக்கக்கூடாது விவசாயத்துக்கு எதிர்ப்பாவும் இருக்க கூடாது விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மழையிலேயும் வெ வெள்ளத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை விளையவைக்குறாங்க ஆனால் விவசாயத்தை நம்ம மதிக்கிறதே இல்லை இப்போது உள்ள காலத்தில் இளைஞர்கள் எல்லாம் வெவ்வேறு தொழிலை நோக்கி செல்கிறனால வருமானம் எதில் அதிகமாக இருக்கோ அந்த தொழிலையே மேன்பாடாக கொண்டு செல்கிறாங்க அது ரொம்ப தவறான விஷயம் விவசாயத்தை ஒரு முக்கியத்துவமாக நம்ம எடுத்துக்கணும் விவசாயம் எல்லாரும் பண்ணனும் நம்ம வருங்காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கும் விவசாயத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் விவசாயத்தை கைவிடவே கூடாது விவசாயம் காப்போம்